விவசாயிகளோடய தற்கொலை ரொம்ப மோசமான விஷயம் ஏன்னால் விவசாயி தான் நமக்கு இந்த நாட்டினோடய ஆணிவேர் ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சின்னால் அதை யார் கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது குறிப்பாக விவசாய தலைவர்களும் ஒருத்தவர் இருப்பாங்க பட் அவங்களுக்கு எதாவது ஒரு ஃபோன் நம்பர் எதாவது ஒரு டச்சில் இருப்போம் ஸோ அவங்க மூலிமாவும் சொல்லுவோம் வேறே ஆலோசனைமே கேட்டால் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ஆபீஸ் தான் பட் ஆபீஸ் வந்து பொதுவாக சிட்டி லைனில் தான் இருக்குது டவுன் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது ஸோ சில ஏரியாவுக்ல வந்து மழை ஏரியாவில் இருக்கிற விவசாயத்திலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே எதோ ஒரு இன்ஸிடெண்ட் அந்த ஃபேமிலி ஏதோ ஒரு கரண்ட் பிரச்சனைலேயோ இல்லை அவங்களால் சமாளிக்க முடியலை அவங்க ஃபேமிலி பிரச்சனையிலோ ஏதோ ஒரு இன்ஸிடெண்ட் நடந்துச்சின்னால் ரொம்ப அவங்களுடைய வீட்டு வருமானம் பாதிக்கிறதுனால் அவங்களுடைய குடும்பம் ரொம்ப இதாகவும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஏதோ எங்களால் முடிஞ்ச வீட்டுக்கு ஊரில் இருக்கிறவங்களோ ஏதோ கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த குடும்பத்துக்கும் பேசிக்காக ஒரு சின்ன சின்ன விஷயம் சப்போர்ட் பண்ணுவோம் பட்டு இந்த மாதிரி நேரத்தில் அரசும் ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணால் விவசாயிங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ் ஃபுல்லாகருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் விவசாயிகள் தற்கொலை எதுவும் நாட்டில் இல்லைன்றது ஒரு நிலமைய உருவாக்குனாலே நாட்டு நாட்டோடய வளர்ச்சி கண்டிப்பாக இது இதனால நல்லா பயன்படுன்றது தெரியுது